ஆ சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் சார்

சார் இண்டியன் ஒரு பெரிய ஸ்டோரி எப்படி சொல்லனா ரெண்டு பார்ட் நம்ப பிரிக்க முடியும் அது முதல்ல எப்படின்னா இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணதுலந்து இந்த ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம் ஒன்று கம்பெனி ரூல் இன்னொன்னு கிரௌன் ரூல்ன்னு பிரிக்கலாம் இந்த கம்பெனி ரூலை பொறுத்த வரைக்கும் நைன்டின் செவன்டின் செவன்டி த்ரீயில ஆரமிக்கும் ஆரமிக்கும் அப்படின்னா பிட்ஸ் இந்தியா ஆக்ட்லந்து ஆரமிச்சு கம்பெனி என்ன பண்ணுனா இந்தியாவை அப்புறம் அப்படியே ரூல் பண்ண ஆரமிச்சிரும் அதாவது பிரிட்டிஷ் கம்பெனி அதுக்கப்புறோம் அடுத்த பார்டில் என்னாவுன்னா ஒரு பாயிண்ட்டில் எயிட்டின் ஃபிஃப்டி செவெனில் கிரௌனே அந்த ஆட்சியை ஸ்ட்ரெயிட்டாக அவங் கையில் எடுத்துருவாங்க அப்படி எடுத்ததுக்கப்புறோம் கம்பெனி ரூலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண வராங்க வந்த அந்த பாயிண்ட்லந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனாகவும் மாற்றுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இந்தியாவை ஈஸியாக ரூல் பண்ண முடியும் சொல்லிட்டு ஏன்னா இந்திய மக்கள்கிட்ட ஒற்றுமை இருக்கறனால கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறோம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரூல்க்கு கொண்டு வராங்க கொண்ட்டு வர பணத்தையும் அவங்களே எடுத்துக்கிறாங்க ஸோ வருமானம் அதிகமாக வரும் இந்த வருமானம் ஃபுல்லாக எங்கே போவதுனா பிரிட்டிஷ்க்கு போயிட்யிருக்கு பட் ஒரு பாயிண்டில் என்ன ஆவுதுனா பிரிட்டிஷில் உள்ள மற்ற பிரிட் பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்கில ஏன்னு பார்த்தோம்னா எல்லாத்தையும் இந்த கம்பெனி மட்டும் தான் ரூல் பண்ணிட்யிருக்கு இவங்க மோனோப்பாலியாக இருக்காங்க அப்போ அந்த ஒரு பாயிண்டில் என்ன யோசிக்கிறாங்கன்னா நமக் கிடைக்காதது அவனுக்கு மட்டும் ஏன் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு அவங்க பிரிட்டிஷில் ஒரு மாதிரி புகார் மாதிரி கொடுத்து நீங்களே எடுத்து பண்ணுங்கங்கிறமாரி பிரிட்டிஷே ஒரு கட்டத்தில் ஆட்சிக்கு வருது அந்த கிரௌன் ரூலே ஸ்ட்ரெயிட்டாக வருது இந்த கிரௌன் ரூலுங்கிறது அவங்க பேரில் இங்கே ஆட்சி பண்ணுவாங்க இது ஒரு பாயிண்டில் என்னாவுதுன்னா இந்தியன்ஸுக்கு நம்பிக்கையே போயிருது நல்லா ஆட்சி பண்ணுவாங்ன்னு சொல்லைட்டு அப்போ அவங்க நாங்களே பண்ணிக்கிறோம் எங்கள்கிட்ட தாங்கன்னு கேட்கறாங்க அதே இது இன்னும் நைன்டின் ஃபார்ட்டி ஃபைவில அந்த வேர்ல்டு வார் முடியிறப்போ பிரிட்டிஷ்கிட்ட பெருசாக பணம் இல்லாம போயிடுது அப்போ கூட இந்தியாவை கட்டி காப்பாற்ற முடியிலை ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவை விட்டுறாங்க கடைசியில கிளமண்ட் அட்லி என்ன பண்ணுறாருனா இந்தியாவுக்கு சுதந்திரம் பண்ணிறார் நைன்டின் ஃபார்ட்டி செவெனில் மௌண்ட் பேட்டர்ன் பிளான்னு சொல்லிட்டு அப்போ இந்தியாவோட வைஸுராயாக இருந்த அவர் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துறாரு ஓக் இது என்னென்னு பார்த்தோம்னா இந்தியாவை ரெண்டாக பிரிக்கிறது அதாவது இந்தியாவை ரெண்டு பார்ட்டாக இருக்குங்க ஒன்று முகம்மது அலி ஜின்னா என்ன பண்ணுறாருனா நாங்கள் முஸ்லீமுக்குன்னு தனியாக ஒரு கன்ட்ரி வேணும்ன்னு கேட்கறாரு அது பாகிஸ்தானாவும் மற்ற கன்ட் எல்லாமே இந்தியாவும் வச்சிக்கிறாங்க இதில் யார் யார்லாம் இந்தியாக்கூட சேர ஆசைப்பட்றாங்களோ அவங்க இண்டியாவும் மற்றவுங்க பாகிஸ்தானோடையே சேர்லான்னு சொல்லியிருந்தாங்க அது தான் மௌண்ட் பேன்டல் பிளான் ஆ ஓகேப்பா வேறு எதாவது டவுட் இருக்கா

இது எப்படி சொல்லான்னா அவர் முக்கிய காரணமாக இருந்தார் பட் அவர் மட்டும் தான் காரணமான்னு கேட்டால் நிச்சியமாக கிடையாது அவரும் ஒரு காரணம் அவ்வளோ தான் ஆ ஓகேப்பா தேங்க் யூ